இந்தியாவில் எஜுகேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா மற்ற வெளியே வெளி கண்ட்ரிஸ் அந்த எஜுகேஷனோடு இந்திய எஜுகேஷன் கொஞ்சம் டவுனாக தான் இருக்குது ஏன்னு பார்த்தீங்கன்னா வெளி கண்ட்ரீஸ் எல்லாம் அவங்களோடய தாய்மொழியை வந்து நிலை மொழியாக வச்சு வந்து படிக்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா தாய்மொழியே படிக்க வந்து நிறைய மாணவர்களால் மாணவர்கள் வந்து முயற்சி பண்ணுறதில்ல தாய்மொழியே தவறாக பேசிவிட்டு அதனால் முயற்சி பண்ணறதில்ல ஏன்னு பார்த்தீங்கன்னா ஏன் எஜுகேஷனில் வந்து டவுனாக இருக்குதுனா இப்போது மாணவர்கள போட்டு ஃபோர்ஸ் பண்ணக் கூடாது மாணவனை போட்டு ஃபோர்ஸ் பண்ணக் கூடாது அவன் ஃபோர்ஸ் பண்ணிணா என்ன பண்ணுவானு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அவன ஃபோர்ஸ் பண்ணீங்கன்னால் இப்போது டுவெல்த்து பப்ளிக் லெவன்த்து பப்ளிக் டென்த்து பப்ளிக்லாம் இருக்குனு வச்சுக்கோங்களேன் அவனை ரொம்ப போட்டு ஃபோர்ஸ் பண்ணக் கூடாது ஸ்டெடி கிளாஸு அந்த டெ அந்த டெ டென்ஷன்லையே அவன் வந்து என்ன இது படிக்கணுமா அப்படின்னு அவனை ஒரு எக்ஸாம்புள் ஆகிடுவான் படிக்கணுமா அப்படின்னு அவன் படிக்கணுமா அப்படின்னு அவன் டிரெஸ்ட் ஆயிடுவான் அதுதான் பார்த்தீங்கன்னா வெளி கண்ட்ரிஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபோர்ஸ் பண்ணுறதே இல்லை இப்போ இவனுக்கு இந்த தெறமை இருக்கா இவனுக்குள்ளே இருக்கிற திறமைய வெளிப்படுத்தறாங்க இப்போ இவனுக்கு ட்ரைவிங் பிடிக்குமா ட்ரைவிங் வேலை அவ்வளோதான் சிம்பிள் சிம்பிள் கான்செப்ட்டை வச்சு வெளி கண்ட்ரீஸ்லாம் வந்து இருக்காங்க நம்ப இங்கே மட்டும்தான் அவனோடய திறமையே கண்டுபிடிக்காம வேறு ரிசர்வ் குடுத்து அவனை டென்சன் பண்ணி அவனை படிக்கவிடாது செய்யறது